நகரத்தோடன்னு ஒப்பிடும் போது எங்கள் பகுதியில வந்து சுகாதரம் வந்து குறைவா தான் இருக்குது ஏன்னா மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த படிப்பு கொஞ்சம் படிப்போட அறிவு வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் குப்ப குப்பைகளை வந்து அங்கங்கேயே போட்டுடுறது அதை எரிக்கிறது கிடையாது அப்புறம் வீடுகள்லையும் அப்படி தான் தண்ணியும் சரியான சாக்கடை வசதி இல்லை அதனால தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்குது அதனால வந்து கொசு வந்து அதிகமாக வருது கொசு அதிகமாக இருக்கங்காட்டி குழந்தைகளையும் பெரியவங்களையும் வந்து இப்போ பாதிக்குது அதனால காச்சல் சளி வயிற்றுபோக்கு அப்படிங்கிறதெல்லாம் வா நோய் நொடி வருது மற்றபடி வந்து ஹாஸ்பிட்டலும் வந்து குறைவாக இருக்குது ஏதோ ஒன்னுன்னால் ஆஸ்பத்திரிய தேடி நாங்கள் நகரத்துக்கிட்ட வர வேண்டியதாக இருக்குது இடம்பெயரணுன்ட்டு கிடையாது இங்கேயே இருந்து அந்த எப்படி நம்ம வந்து சுத்தபத்தமாக வச்சுக்குலாம் நம்ம ஊரை எப்படி சுத்தபத்தமாக வச்சுக்குலாம் நம்ம வீட்டை எப்படி சுத்தபத்தமாக வச்சுக்குலான்னு ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் அப்புறம் ஹாஸ்பிட்டலும் வந்து கொஞ்சம் எங்கள் பகுதியில் வந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்குறேன்